நான் சின்னப் பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் வீடு கூரை வீடு தான் செவுரு கூட சிமெண்ட்டு செவுருலாம் கிடையாது மண் செவுரு தான் அதே மாரி தர வந்து டைல்ஸ் எல்லாம் அப்போ கிடையாது அதை மாதிரி சிமெண்ட்டு தரையும் கிடையாது சாணி வச்சு தான் மொழுகுவாங்க செவ்வாய் வெள்ளி ஆனால் ஃபுல்லாக சாணி வச்சு வீடு ஃபுல்லாக மொழுகுவாங்க ஆனால் வாசல் தெளிக்கும்போது டெய்லி சாணி சாணி தெளிச்சு தான் வாசல் பெருக்குவாங்க என்னால் அந்த விஷயத்தலாம் மறக்க முடியல இன்னுமும் எனக்கு இப்போ தான் நடந்த மாதிரி ஞாபகத்தில் இருக்கு அப்படி இருக்கும்போது ரொம்ப சுத்தமாக இருக்கும் வீடு வந்து சாணி வச்சு மொழுகுனா ஸ்மெல் வரும் அப்படின்லாம் தெரியவே தெரியாது அந்தளவுலாம் இருக்காது நல்லா தான் இருக்கும் அது ரொம்ப ஆரோக்கியம்னு கூட சொல்லுவாங்க அது ஒரு கிருமிநாசினி அப்படின்னு சொல்லுவாங்க மாட்டு சாணத்தை எனக்கு அது நல்லாவே ஞாபகம் இருக்கு இப்போ வளர்ந்து வர தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லிவிட்டு டைல்ஸ்ஸு அது இதுன்னு சொல்லி எல்லாருக்குமே மூட்டிவலி முதக்கொண்டு வந்துருச்சு இதுக்கு மெய்ன் ரீசன் அந்த டைல்ஸில் நடக்குறது தான் கால் வந்து அழுத்தம் ஏற்பட்டு முட்டிலாம் வலி வந்துருது இப்போ அந்த காலத்தில் இருந்த லைஃப் ஸ்டைல் தான் பெஸ்ட் என்னை பொறுத்த வரையும்